எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு ஊரிருக்கு அங்கே வந்து என்ன ரொம்ப வந்து பெயர் பெற்றது எதுக்கு அப்டின்னு பாக்கிறப்ப மூங்கிலில் செய்யப்படுகிற அதாவது பிரம்புல செய்யப்படுகிற ஊஞ்சல் கூடை பாய் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கைவினைப் பொருட்கள்லாம் வந்து ரொம்ப வந்து எல்லோரும் விரும்பி வாங்குவாங்க நான் வந்து வழக்கமாக போகிற ஸ்டேஷ்னரி பொருட்கள் வந்து என்னென்ன வாங்குவேன் அப்படின்னா பேனா பென்சில் இது தான் வாங்கு வாங்குவேன் இந்த பென்சிலில் வந்து எனக்கு கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும் ரோஸ் கலர் கருப்பு கலர் எனக்கு பிடிச்ச கலர்லாம் நான் வந்து வாங்குவேன் ரோஸ் கலரில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து நான் வந்து வாங்குவேன் கலை மற்றும் கைவினை துறையில் வந்து நான் வந்து இல்லை ஆனால் நான் அதை விரும்பி வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த பிரம்புல செஞ்ச கூடை அப்புறம் அந்த தொட்டில் துணி வைக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்